பத்து பதினொன்று இரண்டாயிரம் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மூணு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு இரண்டாயிரத்து ஐந்து